இந்திய போக்குவரத்து வசதி இது சிறப்பாக இருந்தாலும் சில குறைபாடுகள் இருக்கிறது அது என்னன்னால் ஒரு கிராமத்துக்கு செல்ல இப்போ வண்டிகள் பார்த்தா குறைவாக இருக்கிறது மக்கள் ஜனங்கள் வந்து நெருக்கிக்கிட்டே போகிறாங்க ரொம்ப நெரிசலில் போகவேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஓட்டுநர் நிறுத்தாமல் செல்கிறாரு அப்போ வந்து பொதுமக்களும் முதியவர்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப சிரமப்படுகிறாங்க அப்புறம் காலை நேரங்களில் மாணவர்கள் செல்லும்போது வண்டிகள் குறைவாக இருக்குது அதுக்கு சரியான மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் அதிக வண்டிகளை வந்து அனுப்புனால் நல்லாயிருக்கும் மற்றும் வண்டி நெடுஞ்சாலையில் செல்கிற வண்டிங்க எதாவது பழுதாயிடுச்சின்னால் அந்த நெடுஞ்சாலைக்கு பழுதான வண்டி பயணம் செய்கிற மக்கள் வந்து வேறு மாற்று வண்டியில் போறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் எதுக்கு அது அடுத்த வர வண்டிக்கு வந்து நிறுத்தாமல் போயிடுறாங்க அதனால் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுகிறாங்க அதை வந்து அதிகாரிகள் மூலிமா க அதிகாரிகள் கண்டு அதை சரிசெய்ய வேண்டும் அப்புறம் அதுக்குண்டான மாற்று ஏற்பாடு அல்லது அதை சரி செய்யும் பணியாளர்கள உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த பணியை முடிக்கின்றா மாதிரி அதிகாரிகள் பார்க்க வேண்டும்